ஹலோ சொல்லுங்க சார் ஆ ஆமாம் சார் ட்ராவல் ஏஜென்சி ம் ஓகே ஓகே சார் ஆ இருக்குது சார் என்கிட்ட கேப்லேருந்து வேன் அல்மோஸ்ட் எல்லா வெஹிக்கில்லுமே இருக்குது சார் உங்களுக்கு எத்தனை பேரோ அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வெஹிக்கில்ஸை நீங்கள் ச்சூஸ் பண்ணிக்கலாம் சார் செவென்டீன் ஹண்ட்ரேட் எங்களுக்கு வந்து கிலோமீட்டர் தான் சார் அமௌண்ட் ஒரு கிலோமீட்டருக்கு நயன்டீன் டுவெண்ட்டி பே பண்ணுறோம் ஆ அதுக்கு ஏற்ற மாதிரிதான் அமௌண்ட்டு ஒன் வீக்கானாலும் ஒன் மந்த்தானாலும் மேக்ஸிமம் ஒன் வீக் தான் டூர் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் அதுக்கு பே பண்ணிக்கிறோம் ஒரு டென் தெளசண்ட் அட்வான்ஸாக பே பண்ணுற மாதிரிருக்கும் ஆஃபெர்ஸெல்லாம் அந்த டேவில் நீங்கள் எத்தனை நாள் புக் பண்ணீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கிடைக்கும் வண்டியோடய இது இதை பொறுத்து ஆ ஓகே அதெல்லாம் பார்த்துப்போம் சார் அதெல்லாம் ஒன்றும் இருக்காது சார் இல்லை எல்லா டூரிஸ்ட் பிளேஸ்ஸும் எல்லாத்துக்குமே இவர்களே அழைச்சிட்டு போவாங்க சரி